தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி இந்த உலகத்தில் வந்து இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னவே வந்து தமிழ் மொழி உருவாகியிதுன்னு உருவாகியது வந்து சொல்லியிருக்காங்க மிகவும் தொன்மையான ஒரு அற்புதமான மொழி உலகத்தில் வந்து நிறைய வகையான லாங்வேஜஸ் இருக்குது நிறையா வகையான மொழிகள் இருக்குது அதில் வந்து தமிழ் மொழி பார்த்தா மிகவும் தொன்மையான தூய்மையான ஒரு அற்புதமான மொழி தமிழ் மொழிகள் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க அது தமிழ் மொழி வந்து அந்த காலத்தில் வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு முச்சங்கங்களை வைச்சு தமிழ் வந்து நல்லா வளர்த்தாங்க அதுக்காக நிறையா தமிழ்ல பாடுப்பட்ட புலவர்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பாடுப்பட்ட புலவர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க தமிழை வந்து சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்காங்க அந்த காலத்திலே அது நான் ஆரம்பத்தில் வந்து தமிழ் மொழியின் நிறைய செப்பேடுகள் இந்த குறு குறிப்புகள் அந்த ஓலை சுவடிகள் அந்த மாதிரி அந்த குறிப்புகளெல்லாம் வந்து தமிழ் மொழிய வளர்த்துருக்காங்க அந்த லாங்வேஜ் அந்த வார்த்தைகள் அந்த தமிழ் மொழியிலிருந்த வார்த்தைகளுக்கும் இப்போ இருக்கற வார்த்தைகளுக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது அப்போவெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த இந்த ஒற்ற சுழி போடுறது ரெட்டை சுழி போடுறதுலாம் ஒரு வித்தியாசமா போடுவாங்க இப்போ வந்து வேறு மாதிரி போட்டுகிட்ருக்காங்க இருந்தாலும் எல்லாம் வந்து காலப்போக்கில் கொஞ்சம் மாறுது கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது நம்மளோட தமிழ் கலாச்சாரம்ங்கிறது ரொம்பவும் தொன்மையான ஒரு ந ஒரு இனிமையான கலாச்சாரம் தமிழ் மொழிங்கிற தமிழ் மொழி வந்து ரொம்ப தொன்மையானது அது நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி நம்ம கலாச்சாரத்தை வந் கலாச்சாரத்து மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான மொழி தமிழை வந்து சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் வந்து இருக்காங்க முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு தங் சங்கம் வளர்த்து வளர்த்துகிட்ருக்காங்க தமிழ் மொழி வந்து அதன் தொடக்கம் காலத்துலேருந்து இப்போது வரையும் வந்து அதன் தாக்கம் வந்து மக்கள்கிட்டே பெரிய அளவு வந்து நல்லா வளர்ச்சியும் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் கொண்டு தான் இருக்குது தமிழ் மொழிகளால வந்து யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையா பாதிப்பு கிடையாது அது காலத் எல்லாேருக்கிட்டையும் அது நல்ல ஒரு பேரும் புகழும் நல்ல ஒரு தாக்கத்தையும் தமிழர்களையும் வந்து ஒரு பெரிய இதாகவே எல்லா இடத்துலையும் மதிக்கிறாங்க நினைக்கிறாங்க அதனால தமிழ் மொழி வந்து எல்லா இடத்துலையும் ஓங்கி உயர்ந்து நிற்கிது எல்லாத்துலேயும் எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாத்துறையிலேயும் தமிழுக்குதான் முக்கியத்துவமும் இருக்குது